ஹலோ டீச்சர் வணக்கம் டீச்சர் நான் அஸ்லா அம்மா பேசுகிறேன் அஸ் ஆ இந்த அஸ்லா நல்லா பரிட்சை எழுதுனாலா யூனிட்டு பரிட்சையில் பரிட்சை நல்லா எழுதுனாலா யூனிட் பரிட்சை

ட்யூஷன் ஏதாவது சேர்க்கலாமா சும்மா வீட்டில் டிவி பார்த்துட்டே இருப்பாள் நாடகம் பார்ப்பா ட்யூஷன் ஏதாவது சேர்த்துவுட்டேன் ஆனால் அவள் அங்கேயும் ஒழுங்கா போகமாட்டேங்குறா அவளுக்கு வந்து ஹிந்தி ஆமாம் பார்த்தேன் அவளுக்கு ஹிந்தி வந்து வரமாட்டேங்குது ஹிந்தி தான் கொஞ்சம் கஷ்டப்படுறா ட்யூஷன் அனுப்பினது தான் அவள் ஒழுங்கா படிக்கலைனாலதான் அனுப்பமாட்டேங்கிறோம் அவள் ஒரே நாடகம் பார்க்க சொல்லுங்கள் வேணா பார்ப்பா டீச்சர் டீச்சர் எனக்கு உடம்பு சரியில்ல டீச்சர் அடுத்த வாட்டி வந்துடுறேன்

ஆ சரி டீச்சர் ஆ சரி டீச்சர் அவங்க அப்பா வந்தவோடனே செல்லை வச்சு வெளாயாண்டுக்கிட்டேருக்குறா சரிங்க டீச்சர் ரொம்ப நன்றிங்க டீச்சர் வச்சிடட்டா ஆ சரி அவள் வந்து அவள் டீச்சர் அவள் வந்து கொஞ்சம் அவள் வந்து கொஞ்சம் ஆ சரி டீச்சர் அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவ பார்த்துக்கோங்க அதனால் நான் ஒன்றும் சொல்லுறது கிடையாது

அவளுக்கு இந்த ஹிந்தி மட்டும் தான் அவளுக்கு அந்த ஹிந்தி மட்டும் தான் வராது மற்றப்படி மற்ற பாடம்மெல்லாம் நல்லா படிக்கிறா இது பண்ணுறா அந்த ஒன்று தான் வரமாட்டேங்குது அதனால் தான் நான் ஒன்றும் சொல்லுறது கிடையாது சரி மற்றப்பாடங்கள வச்சு அவள் பாஸ் ஆகி போயிடட்டும் அப்படின்னா ஒன்றும் சொல்லுறதில்ல சரி டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர் வச்சிடட்டா